இந்த பகுதியில் அடிக்கடி காணப்படுற பறவை என்னென்னால் புறா பார்க்கலாம் மயில் பார்க்கலாம் இங்கே வந்து புல்வெளியாக இருக்கும் நிறையா புல்வெளி வயல்வெளிகளாக இருக்கிறதுனால வந்து மயில் இங்கே அது அதிகமாக அடிக்கடி பார்க்கலாம் எப்போது பார்த்தாலும் மயில் சவுண்ட் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு பிடிச்ச பறவை கூட மயில்தான் அப்புறம் வந்து கொக்கு இங்கே வந்து குளலாம் இருக்கிறதுனால கொக்கெலாம் அடிக்கடி வரும் கொக்கு மைனா அப்புறம் வந்து நிறையா பறவை வரும் இங்கே இங்கே சுற்றி ஃபுல்லாக பறவைகள் இருந்துகிட்டே இருக்கும் இது பக்கத்தில் வேறு வடுவூர் பேர்ட் ஸ்சான்ச்சுரி இருக்கா அதனால் இங்கே வந்து நிறையா பேர்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் நிறைய வந்து பறவைகள் இப்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னை சுற்றி பேர்ட்ஸ்சோடு சவுண்டு தான் கேட்டுகிட்டு இருக்குது ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் இங்கே சரோவுண்டிங் ஃபுல்லாகவே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் வயல்வெளியாக இருக்கிறதுனால இங்கே நிறையா பறவைகளாம் இருக்கும்